வணக்கம் இங்கே புகழ்பெற் குறிப் அழகுக்கு புகழ்பெற்ற ஒரு இயற்கை சூழ்நிலை மிகுந்த ஒரு இடமாக பார்த்தீங்கன்னா சாத்தனூர் அணை எங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில்ன்னு பார்த்தீங்கன்னா சாத்தனூர் அணை இருக்கு சாத்தனூர் அணையில ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் வெளிலருந்து ஒரு வெளி மாவட்டத்துலேந்து வர்றாங்க வரவங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் டேம்ன்னு பார்த்தீங்கனாலே நீர் நீர் சூழ்ந்த ஒரு பகுதி அந்த பகுதியை பார்க்குறதுக்கும் நிறைய ரம்மியமாக இருக்கும் அது இல்லாமல் போட்டிங் பண்ணலாம் அதுக்கப்புறம் அங்கே அங்கே ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அமைதி நிறைந்த ஒரு இடமாக சாத்தனூர் அணை ஒரு வெளியிலருந்து வந்து வர மக்களுக்கு அது ஒரு ஒரு சிறந்த ஒரு பொழுதுபோக்குமிக்க ஒரு இடமாகவும் ஒரு அமைதி நிறைந்த ஒரு இடமாகவும் சாத்தனூர் அணை இருக்கும் அதை சுற்றி இருக்கிற பார்க் அது எல்லாமே வந்து ஒரு புது விதமான அனுபவங்களையும் புது விதமான மகிழ்ச்சியையும் அங்கே நம்ம உணர முடியும் அது மட்டும் இல்லாமல் அங்கே நம்ம ஃபேமிலியோடு அந்த டேவை அங்கே அன்னக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பார்க்குறதுக்குலிருந்து பார்வையிலிருந்து அங்கே தங்கி நம்ம அனுபவிக்கிற மகிழ்ச்சி வரைக்கும் எல்லாமே ஒரு நல்ல ஒரு அனுபவமாகவும் மகிழ்ச்சியான ஒரு நாளாகவும் அமையுற மாதிரி ஒரு ஒரு பெஸ்ட்டு ப்ளேஸ் ஒரு பெஸ்ட்டான ஒரு என்விரான்மெண்ட்டில் நம்ம அன்னக்கு அங்கே ஃபீல் பண்ண முடியும் நன்றி